போன மாதத்துல எங்கள் ஊரில் ஒரு சமையல் போட்டி நடந்துச்சு அதில் வந்து நான் என் ஃபிரெண்டு வந்து கலந்துக்கிட்டாங்க நான் கலந்துக்கல அவங்க என் ஃபிரெண்டு ஒருத்தி நல்லா சமைப்பா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து மூணு பகுதியாக ஒரு டிஷ்ஷு சமைக்கச் சொல்லி மூணு பகுதியாக பிரித்து வச்சுருந்தாங்க அதில் வந்து ஃபர்ஸ்டு வந்து ஸ்வீட்டு செய்ய சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு ஸ்வீட்டு அப்பறம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு ஏதாவது செய்ய சொல்லியிருக்காங்க அப்பறம் வந்து வெரைட்டி ரைஸ் செய்ய சொல்லியிருக்காங்க அப்பறம் அவங்களா வந்து காய்கறி போட்டு எதோ ஒரு டிஷ் செய்ய சொல்லியிருந்தாங்க அதில் மூணுத்துலேயுமே நல்லா கலந்துக்கிட்டு என் ஃபிரெண்டு நல்லா செஞ்சுருந்தாங்க நானும் அதில் பகிர்ந்துக்கிட்டு நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்துனேன் சந்தோஷமா இருந்தேன் அப்பறம் வந்து யூடியூபில் வந்து அவங்கநிறைய சின்னச் சின்ன ஃபுட்டெல்லாம் இது பண்ணி கலெக்ட் பண்ணி அவங்க போ ஃபுட்டெல்லாம் இது பண்ணுவாங்க அப்லேட் பண்ணுவாங்க அது மூலமா அவங்க அப்லேட் பண்ண பண்ண அவங்க நல்லா யூடியூபில் இதாகிட்டாங்க நானும் பிற்காலத்தில் இதில் யூடியூப்லல்லாம் நல்லா இது பண்ணி ச யூடியூபில் நல்லா சமைக்கிறதெல்லாம் கற்றுக்குட்டு நானும் பங்கேற்பேன்